தமிழகத்தில் ஊடகங்களில் வெளியிடப்படும் முக்கிய செய்தி தலைப்புகள் வந்து இப்போதைக்கு கள்ளச்சாராயம் அவங்க கள்ளச்சாராயம் வந்து குடித்து இறந்தவங்க முப்பத்தி ஆறு பேரோ முப்பத்தி ஏழு பேரோ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க குடிச்சாங்க ஒருத்தவங்க குடிச்சிட்டு போயி இவன் அவங்க குடி எப்படி இறந்தாங்கன்னு தெரியலை அந்த சாராயத்தாலன்னு தெரியலை அந்த துக்க வீட்டுக்கு வந்தவங்க அந்த போயி என்ன எதுன்னு கேட்டாங்கள் கேட்கம் போது சரி நம்மளும் பக்கத்தில் கள்ளச்சாராயம் ஃபேமஸ்ஸு அந்த ஊர்ல கள்ளக்குறிச்சியில அதனால் கள்ளச்சாராயம் இவனும் குடிச்சிட்டு வந்துருக்கிறாங்க ரெண்டு பேர் இவங்களும் இறந்தாச்சி அப்போது டவுட்டு வந்துட்டு ஆஹா இது கள்ளச்சாராயம் குடிக்க போயி தான் இப்படி இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் அவங்க போய்ட்டு அங்கே போய் கேட்டாங்கள அப்போ கரெக்டான பதிலை சொல்லியிருக்கணும்ல இது உயிரோட விளையாடுற இதுல்ல அவங்க போய்ட்டு அவங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்டாங்க அவங்க இதனால குடிக்கலன்னவொடன்ன இவங்க ரெண்டு பேரும் இறந்தவங்களுக்கு வந்தவங்கள் மீதி உள்ளவங்கள் போய்ட்டு மறுபடியும் போய் குடிச்சிருக்கிறாங்க அப்போ பாருங்கள் அது அவங்க இறந்த இறந்தவங்களுடைய இலப்பு எப்படி இருக்கும் இருக்கிறவங்களுடைய இலப்பு சொல்லுங்கள் அவங்க வீட்டில் ஒரு வீட்டில் அப்பா வந்து குடிச்சிட்டு வச்சிட்டு போயிருக்குறார் அரை டம்ளர் அந்த அவங்க அம்மா வையித்த வலின்னு சொல்லிட்டு சீரக தண்ணின்னு நினச்சி அதை போய் குடிச்சிருக்குறாங்கள் அந்த பையன் ஆறோ ஏழோ தான் படிக்கிறான்

அம்மாவும் இறந்தாச்சி அப்பவும் இறந்தாச்சி பத்து லட்ச ருபாய் உதவி தொகை கொடுக்குறிங்க நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் அந்த பத்து லட்ச ரூபாவ வந்து இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் அந்த உயிர் வருமா

ஸ்ரீமதி விஷயத்துலையும் அப்படி தான் கள்ளக்குறிச்சியில இந்த கள்ளக்குறிச்சியில அப்படி என்ன தான் இருக்குது எதுக்கு அங்கே அதிக பாதிப்பு மக்கள் இறக்குறாங்க அதிகமாக அவங்களுக்கு பரிதாபமா பரிதாபமாக உயிர் போது அவங்களுக்கு

இப்போ அவங்களுக்கு ப தலா பத்து லட்சம் சொல்லியாச்சு இப்போ ஏழை பால அதனால் அவங்களுக்கு கேஸூம் போட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்பா நீ அந்த கே இதில் கள்ளச்சாராயத்தில் மெத்தனாலோ ஏதோ கலந்திருக்குனு சொல்கிறிங்க அதை முன்னாடியே சொன்னால் நாங்கள் குடிச்சிருக்க மாட்டோம்ல அப்படினு சொல்லி கேஸு போடுறதுக்கு ஏழை மக்களுக்கு வசதி கிடையாது இப்போ இன்னும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்ரீம ஸ்ரீமதியோட அம்மா அந்த பொண்ணோடய கல்லறையில் உட்காந்து உட்காந்து அழுதுட்டு வர்றாங்க அவ்வளோ தான்